நான் கல்லூரி படிப்பை முடித்து விட்டு ஒரு தொழில் செய்து கொண்டு இருந்தேன் த அந்த நேரத்தில் ஒரு பத்து பதினஞ்சு இருபது இருபது வருடங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டது ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த வாய்ப்பினை நான் நன்கு பயன்படுத்தி ஒரு மாபெரும் வெற்றி பெற்றேன் அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ந்த ஒரு ந நா நல்ல நிகழ்வு ஆகும் அதேபோல் எனக்கு திருமணம் ஆகி மூன்று குழந்தைகள் பெற்றெடுத்தோம் அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு ஆகும் என்னுடைய மனைவி ஒரு பட்டதாரி வேண்டும் என்று நினைத்தேன் அதுவும் எனக்கு அமைந்தது இது ஒரு நல்ல நிகழ்வு ஆகும் இவைகள் அனைத்தும் எனக்கு இது மிகச்சிறப்பான ஒரு ந நிகழ்வாகும்